சுற்றுலா பயணிகள் வந்துட்டு சுற்றிப்பார்க்க இங்கே வருவாங்கள் அதாவது எங்கள் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் அது வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று அது சோழர்கள் காலத்தில் கட்டினது அதுக்கப்புறம் வந்துட்டு மதுரையில் இருக்கற மீனாட்சி அம்மன் கோவில் அதுவும் புகழ்பெற்றது அதுக்கப்புறம் வந்துட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லணை அது வந்துட்டு ஆதித்த கரிகாலன் கட்டியது சோழர்கள் காலத்தில் அவர் வந்துட்டு சோழர் குலத்தில் மிகவும் புகழ் பெற்ற ஒரு அரசர் கல்லணை வந்துட்டு அவர் கட்டியது அது மிகவும் புகழ்வாய்ந்த ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அதுவும் சுற்றி பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான இடங்களில் அதுவும் ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு பாபிலோன் தொங்கும் தோட்டம் அது நம்ம பகுதிகள்ல்ருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு ஆனால் அதுவும் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அதுக்கப்புறம் இங்கே நம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கையில் இருக்க கூடிய கீழடி அகழாய்வு அது வந்துட்டு அங்கே போனோம் அப்படின்னா நம் பழந்தமிழர்களோடய வரலாற்று பற்றி நல்லாவே தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக போக வேண்டிய இடங்கள் இது எல்லாமே அதாவது கீழடி அப்புறம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவில் திருவள்ளுவர் அந்த சிலை வந்துட்டு கட கடற்கரையில் இருக்க கூடிய திருவள்ளுவர் சிலை திருச்சியில் இருக்க கூடிய கல்லணை அது எல்லாமே எங்க பகுதிகளுக்கு அருகிலிருக்க கூடிய இடங்கள் அங்கே வந்துட்டு கண்டிப்பாக சுற்றுலா பயணிகள் போய் போனாங்க அப்படின்னா பழந்தமிழர்களோடய ப வாழ்க்கையை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம்